ஹலோ ஹலோ வணக்கம்க ஆ வணக்கம்க ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஃபோன் வேணுங்களா சரிங்க எந்த மாதிரி ஃபோன் வேணும் டச் ஃபோனு வேணுங்களா டச் ஃபோனு ஐயாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எந்த பிரைஸில் வேணுங்க என்ன மாடல் வேணுங்க அதாவது எந்த கம்பெனி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ம் ஆ சரிங்க சரிங்க அது நிறையா இருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த மா எந்த அளவு ரேட்டில் எதிர்பார்க்கறீங்க சரிங்க சேம்சங் இருக்குதுங்க அதை வந்து நீங்கள் மொத்த பணத்தில் கட்டுறீங்களா இல்லை எ இஎம்ஐயில் எடுத்துக்கிறீங்களா சரிங்க சரிங்க பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் லொக்கேஷன் தாங்க அன்னூர் லொக்கேஷனில் தானே இருக்கிறீங்க ஆ சரி ஓகேங்க ஆ ஆ சரிங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோடய ஆதார் கார்டு ஓ ரெண்டு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஷாப்புக்கு வந்தீங்கன்னால் உங்களுக்கு நீங்கள் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எந்தவை கடை வந்து அன்னூரில் வந்து டேஸ்ட்டி பேக்கரி பக்கத்தில் இருக்குது சரிங்களா ஆ பேக்கரி ஒட்டி இருக்குது நம்ம கடை சரிங்களா வந் கோயம்த்தூர் ரோடு இல்லைங்க அவிநாசி ரோட்டில் இருக்குது ஆமாம் அவிநாசி ரோட்டிலேயே இருக்குது முன்னாடியே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னால் நான் காலையில் வந்தீங்கன்னால் நீங்கள் நேரமே வந்து ஃபோன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிக் கொடுக்கறோம் சரிங்களா சேரி ஆதார் கார்டு ஒன்று அப்புறம் ரெண்டு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் ஆ சரிங்க ஆ கண்டிப்பாக வாங்க வாங்க பண்ணி கொடுக்கறோம் வாங்க ஆ சரிங்க ஆ நன்றி